ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஓஹோ இது எத்தனை நாளாக இந்த ப்ராப்ளம் தொந்தரவு இருக்குது சரி சரி சரி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க எப்டி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா

ஓ ஹோ ஹோ சரி சரி சரி சரி சரி சரி நீங்கள் வேலை பார்க்குறது வந்து பகல் பகல் வேலையா இரவு வேலையா சரி சரி சரி சரி நைட்டு இரவில் எத்தனை மணிக்கு இரவு உணவு எடுத்துக்குவிங்க சரி சரி சரி பகலில் பகலில் பசிலாம் எப்படி இருக்குது பகலில் செரிமானம் இருக்குற மாதிரி தெரியுதா

சரி சரி சரி சரி இது சில விஷயங்கள மொதல் தெரிஞ்சிகிட்டோம்னா இந்த தொந்தரவுலேருந்து விடுபட்டுறலாம் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷியன் தான் அதாவது ஊட்டச்சத்துகள் தான் வந்து நமக்கு சக்தியை கொடுக்குது உடம்பு இயங்குவதற்கு அதனால் வந்து பசி எடுக்கும் போது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகிடும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டுருக்குறோம் நம்ம அது நேரம் கிடைக்கும் போதுதான் சாப்பிட முடியுது அப்டின்னு போகும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துகிறதுனால அஜீரண கோளாறுனு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வருது இதுக்கு தீர்வுனு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதலில் பசியை கவனித்து சாப்பிடும் போது முதலில் தீர்வு கிடைக்கும் ரெண்டாவது செரிமானத்துக்குன்னு பார்த்திங்கனா நம்ம சில வீட்லேயே கிடைக்க கூடிய பொருள்களை வெச்சே நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் உதாரணமாக வந்து சீரகத்தை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் கொதிக்க வெச்சி அதை நல்லா சூ சூடான பிற்பாடு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஒரு தண்ணியாக மாறின பிற்பாடு அதை குடிக்கணும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் ஓம வட்டர்னு சொல்வாங்க அதுவும் கிடைக்குது நம்மளும் தயார் பண்ண முடியும் இல்லை நம்மளால் முடியலன்ற பட்சத்தில் ஓம வாட்டர் கலந்து குடிக்கலாம் குடித்தோம்னா நமக்கு செரிமானம் சீக்கிரமாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி உடல் வந்து பசியை கேட்குது அப்படின்னும் போது நம்ம உணவு அப்போ சாப்பிடுறதுதான் சரியாக இருக்கும் அதேபோல் இரவு நேரத்தில் தூக்கம்ங்கிறது கொஞ்சம் அவசியமானது முடிஞ்சளவுக்கு நம்ம அதையும் கவனித்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த தொந்தரவுலேருந்து நிரந்தரமாக விடுபட்டுறலாம் இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் தெரியும் ஓகே நன்றி நன்றி நன்றி